என் உள்ளூரிலே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து யூட்யூப் சேனல் வைச்சிருக்காங்க அந்த யூட்யூப் சேனலை வந்து அவங்க வந்து ஒரு வெப் சீரிஸ் மாதிரி எடுப்பாங்க வெப் சீரிஸ்ஸிலே வந்து அதையும் பார்த்துட்டு வெப்சீரிஸை பார்த்துட்டு அது பார்க்கவும் நல்லாயிருக்கும் அது போக வேறு லேங்வேஜில் இருக்கிற வெப் சீரிஸ் ஆ பார்ப்பேன் இது வந்து டர்கீஸு சைனீஸ் அப்புறம் வந்து இது மாரி கொரியன் ட்ராமாயெலாம் பார்க்கம்போது அது வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வைச்சிருப்பாங்க அதை பார்க்கம்போது இன்னும் இந்த ஸ்டோரீஸெல்லாம் கேட்க கேட்க இன்னும் எக்சைட்டாக இருக்கும் ஏன்னால் ஒரே ஸ்டோரியை வந்து ஒரே க ஸ்டோரியை வந்து ரிப்பீட்டடாக வேறு வேறு மொழியில் எடுத்து வெச்சுருக் தமிழில் வந்து அப்படி வைச்சிருப்பாங்க இதே இந்த கொரியன் சைனீஸெலாம் பார்க்கம்போது அவங்க லவ் ஸ்டோரி அவங்க ஃபேமிலியோடு ஸ்டோரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட் ஆளுகளோடு அவங்க வந்து அந்த வெப் சீரிஸ் பண்ணும்போது பார்க்க இன்னும் புதுசாக இருக்கும் அதுப்போக யூட்யூப் சேனலில் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் கம்பராமாயணமெலாம் வந்து அவங்க வந்து ஸ்டோரி ரிவ்யூ போடுவாங்க அந்த ஸ்டோரியை ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு சேனலில் டிஃப்ரெண்ட்டு ஆங்கலில் சொல்லியிருப்பாங்க அதை வந்து கேட்கறக்கு வந்து ரொம்ப ஸோ இப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படினு கேட்கம் அந்த புக்கை படிச்சு நம்ம டைம் அதிகமாக இருக்கும் இதே அவங்க வந்து ஒருத்தர் ஸ்டோரிஸாக நம்ம கேட்கம்போது வந்து அது வந்து வேறு ஒரு ஃபீலாக இருக்கும் ஸ்டோரி கேட்கணும் இன்னும் நிறையாலாம் தெரிஞ்சிக்கணுங்கிற ஒரு ஆசை வரும்